இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் நிறையா சுற்றுச்சூழல் பிரச்சனைகள் வந்துவிட்டு தான் இருக்குது இப்போன்ட்டும் இல்லை பலய காலத்துலேயும் வந்துச்சு ஆனால் இப்போ கொஞ்சம் அதிகமாகிடுச்சு ஏன்னா நம்ம தாத்தா பாட்டியெல்லாம் வயல்கள் காடுகள் ஆறுகள் மலைகள் இது எல்லாமே வந்துவிட்டு பத்திரமாக பாதுகாத்து வெச்சுருந்தோம் ஆனால் நாம் என்ன பண்ணோம் நாம் நல்லா வாழணும் இன்னும் பெரிய அளவுக்கு போகணும்ன்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையுமே அழித்து அதுனா அதுக்கு மேலே கட்டிடத்தக் கட்டி நாம் ஒரு வாழ்க்க வாழலாம் சொல்லி அது நமக்கே வந்துவிட்டு பிரச்சனையாக கொண்டு முடி இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்களேன் என்ன சொல்கிறது காடெல்லாம் அழிச்சிட்டோம் அதனால வந்துவிட்டு விலங்குகள்லாம் இருக்க முடியாமல் அது நாம் இருக்கிற இடத்துக்கு வந்துடும் அதை என்ன பண்ணுறோம் சரி விலங்கு நம்ம இடத்துக்கு வந்துடுச்சுன்னு நம்ம அதை கொல்ல தான் பார்க்கறோம் அதனால உயிர் செத்துடுச்சு விலங்கும் நம்மளை மாதிரி உயிரினம் தான் அது யாருக்குமே புரிய மாட்டேங்குது அடுத்தது கடல் இந்தத் தண்ணி எல்லாம் தீந்து இந்தத் தண்ணி குளம் தேங்குறத்துக்கு தான் இந்த குளம் குட்டையே கட்டுறாங்க ஆனால் நம்ம அதையும் இடிச்சுட்டு பில்டிங் கட்டிடுறோம் அப்புறம் இந்த மழையெல்லாம் இப்போது பாருங்களேன் சென்னையில் கூட வந்துவிட்டு மழை வந்துச்சு அது வந்துவிட்டு தேங்குறத்துக்கு இந்த குளம் குட்டை எதுவுமே ஃபுல்லாக பில்டிங்காக இருக்கங்காட்டி நம்ம வீட்டுக்குள்ளேயே தண்ணி வந்துடுச்சு சாதாரணமாக இதெல்லாமே வந்துவிட்டு நாம் செய்கிற தப்பு தான் நம்ம இயற்கைக்கு மாறாக நடந்தால் அது நமக்கு பின் நம்மளை தான் வந்துவிட்டு தாக்கும் அதே மாதிரி தான் இந்த சுனாமி எர்த்துகுவேக் எல்லாமே அப்பறம் வந்துவிட்டு இது பொல்யூஷனால நமக்கு வந்துட்டு குளோபல் வார்மிங் ஓஸோனில் ஓட்டை விழுது நிறைய வண்டிகள் இப்போ நம்ம நடந்து போகிறதே இல்லை இப்போ நம்ம நடந்து போனாவாது நமக்குக் கொஞ்சம் வந்துவிட்டு அது நம்ம உடலுக்கு வந்துட்டு பயிற்சி கொடுக்குற மாதிரி அதுனாலேயும் வந்துவிட்டு சில நல்லது நடக்கலாம் ஆனால் நம்ம அப்படி இல்லை எதை எடுத்தாலும் காரு பைக்கு அது மாதிரி சைக்கிளில் போனால் கூட வந்துவிட்டு நம்ம வந்துவிட்டு உடம்ப குறைக்கலாம் ஆனால் ஒன்று இப்போ எல்லாம் யாருமே பண்ணுற எல்லோருமே ரொம்ப சோம்பேறித்தனமாக தான் ஆகிறாங்க யாருமே வந்து இதை பண்ணால் இப்படி இருக்கலாம்ன்னு சொல்லவும் மாட்றாங்க யாரும் செய்யவும் மாட்றாங்க அப்புற மேல் வந்துவிட்டு காலங்கள் நம்ம இந்த குளிர் காலம் கோடைகாலம் முன்பனிக்காலம் பின்பனிக் காலம் இதெல்லாம் இப்போ வருதான்னே தெரில அதே மாதிரி இலையுதிர் காலம் இலையெல்லாம் உதிர்த்த காலம் தான் அப்புறம் அந்த ஆட்டம் ஸ்பிரிங் அது நல்லா சூப்பராக இருக்கும் ஆனால் வந்துவிட்டு இப்போ எல்லாம் அது நடக்குதான்னு கூட தெரியலை எல்லாமே இந்த பொல்யூஷனால கூட இருக்கலாம் கோடைகாலம்னா நல்லா வெயில் அடிக்கும் சித்திரை மாதம் வெயிலுன்னு சொல்வாங்க குளிர்காலம் இந்த மார்கழி குளிர் அதெல்லாம் இப்போது வந்துவிட்டு கரெக்டாக நடக்குதான்னும் அதுவும் நடக்குதா இல்லையா அது எதுவுமே நமக்குத் தெரிய மாட்டேன்து நம்ம பாட்டி தாத்தா வாழ்ந்தப்போல்லாம் வந்துவிட்டு ஒரு நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்ந்திருக்காங்க ஆனால் நாம் இப்போ வந்துவிட்டு மாத்திர ஹாஸ்பிட்டல் அந்த மாதிரி அதுக்கும் இதுக்கும் போய்ட்டு நம்ம வாழ்க்கையவே நம்ம கெடுத்துக்கிற மாதிரி இருக்குது இனிமேலாவது நம்ம பாட்டி தாத்தா சொல்கிறதையாவது கேட்டு ஒரு நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழணும்